நீங்கள் வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து காலையில் வீ வீட்டில் எந்திருக்கும் போது வீட்டில் உள்ள இப்போது வந்து வீட்டில் எல்லோரும் வேலைக்கு ஸ்கூலுக்கு இதெல்லாம் கிளம்புவாங்க அப்போது வந்து நம்ம வீட்டை என்ன செய்யணும் சுத்தமா வச்சுக்கிடணும் பாத்திரம் சிங்கில் இருக்கும் அந்த பாத்திரத்தெலாம் உடனே ஒடனுக்கே கழுவிடணும் அப்புறம் வெளியில் வந்து நல்லா வீட்டு முற்றத்தலாம் சுத்தமாக வச்சுக்கிடணும் தூற்று அதுதான் அந்த கிருமி வராத அளவுக்கு சாணி இதெல்லாம் தெளிச்சு காலையில் எந்திருச்சவொடன்னே எந்த வேலியைதான் முன்னால் தெளிப்பாங்க இப்போது வந்து ஒரு பொடி வந்துருக்குது சாணிப்பொடின்னு ஒன்று வந்துருக்குது அதை தெளிக்கலாம் இதுமாரி வீட்டு பக்கத்தில் வந்து கோயில் சர்ச்செலாம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அதனாலே நாங்கள் அங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதிலையும் நல்லா தூற்று தெளிச்சி இப்போ வீட்லையும் அப்படிதான் நாங்கள் வந்து காலை இந்த வேலையெல்லாம் முடித்த வந்தி வீட்டெல்லாம் தொடைச்சிடுவோம் லைசால் வச்சு தொடச்சு வீட்டு உள்ள ஃப்ரிஜூலுக்கு பின்னால் இருக்கற தண்ணி தூக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க தண்ணி கொட்டும் கொட்டலாம் ஆனால் தண்ணி தங்காது கொஞ்சமாக தான் இருக் லேஸ் லேஸாக தான் இருக்கும் நிறைய ஃப்ரிட்ஜு ஓட விட்டா தான் அது இதாக இருக்கும் கொசு கிசு அடையாமல் இருக்கிறதுன்னா அந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த தண்ணியில் உள்ளதை பின்னால் கொட்டிவிட்டு அதை வந்து கழுவம் போது த கழுவி முடித்த பிந்தி அதில் வந்து தேங்காண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் அந்த பாக்ஸை மாட்டினீங்கன்னா அதில் கொசு அண்டாது சுத்தமாகவும் இருக்கும் அந்த இது பாக்ஸில் வந்து எந்த தூசியும் ஒட்டாது அப்படியே எண்ணெய்க்கு மேலையே ம மிதக்கும் அப்புறம் அந்த வீட்டுலெலாம் பாருங்க நம்ம வந்து இப்போது சொல்றேன்னால் வெ வெளியிலேருந்து உள்ளே வருவாங்க இப்போது வந்து அவங்கட்டையும் கொஞ்சம் சு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா கை காலை கழுவிட்டு வே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்வோம் அப்புறம் நம்ம ரொம்ப சுவாசிக்கிற காற்றும் நல்லா இருக்கணும் இப்போ வெளியில் உள்ள இழுக்கும் போது கெ ந சுவாசம் வந்து மரத்தடி மரத்தில் நல்ல இன்னொரு மரம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து புங்கை இன்னொரு மரம் பேர் தெரியிலை எனக்கு ஆனால் அந்த மரம் வளர்த்தீங்கன்னால் அந்த மரத்தில் வந்து நம்ம காற்று சுவாசிக்கும் போது நோய் வராதுன்னு சொல்வாங்க அந்த மரத்துக்கு இப்போ வந்து இந்த ஊர் சைட் இங்கே கிடையாது தூத்துக்குடி சைடெலாம் அது நிறைய இருக்குது அந்த மரம் அந்த மரத்துக்கு அடியில் தான் நாங்க உட்காந்துருப்போம் எப்போதுமே பேசும்போதெல்லாம் ஆனால் அதில் சுவாசிக்கும்போது எந் எவ்வளோ ஹார்ட் பேஷண்ட் கூட அதில் உக்கார்ந்து சுவாசிப்பாங்க ஏனால் அந்த மரம் அப்படிப்பட்ட மரம் ஆனால் நம்ம இப்போ வீட்டுள்ளே சுத்தமாக இருக்கணும் சொல்கிறோம் ஆனால் சில பேர் எப்படி இருக்காங்களோ தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சுத்தமாக இருப்போம் வெளியிலையும் அடிக்கடி தூத்து தெளிச்சி தொ ஒரே துடைக்கிற வேலையாக தான் இருக்கும் வீட்டில் ஸ் பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வர வரதுக்குள்ளையுமே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க எப்போது வராங்க அப்படின்னு அந்த பிள்ளையலுமே நாங்கள் உள்ளே வரும்போது சுத்தமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லுவோம் சுத்தம்தான் சோறு போடும் அந்தமாரி சொல்லும்போது சுத்தமாக வரணும் அதுமாரி ட்ரெஸ்ஸை கழட்டி போய் குளிக்கணும் மொதலில் குளிக்கணும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோடொன்னே கை காலை கழுவக்கூடாது குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கு பின்தி தான் நான் என் பிள்ளையலெலாம் உள்ளே விடுவேன் வந்தோடன்னே ட்ரெஸ்ஸை களைஞ்சு வெளியில் தான் போட சொல்லுவேன் உள்ளே போட்டது ஏனால் இந்த வேர்வை இருக்கும் அதே ரொம்ப நோய் தான் திரும்பவும் வெளியில் போய் குளிச்சுட்டு வரும்போது அதுவும் சுத்தமாக தான் வர சொல்லுவேன் திரும்ப இந்த தெருக்காட்டுக்கெலாம் போவாங்க இப்போ குப்பை கிப்பைலாம் கிடக்கும் ரொம்ப குப்பையாக இருக்கும் இப்போ அந்த குப்பை அள்ளுறவங்ககிட்டலாம் நாங்கள் சொல்லுவோம் இந்த இதெலாம் எடுத்துவிடுங்க இதனால் இந்த கொசுவெலாம் அடையும் அதெலாம் எடுத்துவிடுங்க அது துப்புரவாக இருக்கணும் ரொம்ப நாறுது பார்த்திங்களா அந்த குப்பையெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் அவங்க அள்ளிகிட்டு போவாங்க எங்கள் தெருகிட்ட வந்தாலே சுத்தமாக இருக்கும் எல்லார் வீடும் அந்த க்ளீன் அந்த முத்தமே ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ மரம் மரம் வளர்க்கறவங்க மரம் வச் வைக்க முடிஞ்சால் தான் அது வைக்க முடியும் ஆனால் வைக்க முடியாதவங்க வைக்க முடியாது அதுக்காண்டி இல்லை கொஞ்சம் நேரம் அந்த நம்ம இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணாமல் நம்ம பிள்ளையலும் கொஞ்சம் வெளாட போகும் பக்கத்தில் அதிலையும் கொஞ்சம் குப்பையாக இருக்கும் அதையும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணணும் நம்ம புள்ளையல் தான் வெளாடுதுன்னு கிடையாது எல்லா பிள்ளையலும் வெளாடும் இப்போ நம்மளுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது குப்பை கிடக்க அவன் குப்பைக்காரன் வந்து அள்ளட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம அள்ளணும் நம்மளே அள்ளி அதில் கொஞ்சம் நகட்டி வச்சுட்டாலுமே அவங்க வந்து அள்ளிக்கிடுவாங்க அந்தளவுக்கு அந்த குப்பைக்காரவங்களாம் இல்லை நான் அள்ள மாட்டேன் அப்படிலாம் சொல்லமாட்டாங்க நாங்களெலாம் அப்படிதான் செய்வோம் ஏனால் இதெல்லாம் இப்படி குப்பையாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாலாம் அள்ளி வச்சுடுவாங்க கோயிலுக்கிட்டேலாம் ரொம்ப குப்பையாக இருக்கும் நாங்கள் வந்து காலையிலே அதி வந்து பக்கத்து வீட்டு ஒரு அத்தை வந்து தான் போய் போய் தூற்பாங்க என்ன இப்படி ரொம்ப சுத்தம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம நம்ம தான் நடமாடுறோம் நம்ம தான் இருக்கோம் அதனாலே அந்த இடத்தை கூட அந்த வீட்டில் ஆளே இருக் இருந்தாலுமே நாங்கள் அந்த இடத்தை சுத்தமாக வச்சுக்குவோம் அந்த வீட்டில் ஆள் இருக்கும் அவங்க தெளிப்பாங்களோ இல்லையோ ஆனால் நாங்கள் தெளிச்சி அதை சுத்தமாக பாதுகாத்து வச்சுக்கிடுவோம் ஏனால் இங்கே எதுவும் கொசு வந்தாலுமே நாங்கள் மருந்தடிக்க சொல்லுவோம் அதை வந்து கவர்மெண்டில் வந்து அதை செஞ்சு தந்துடுவாங்க எங்களுக்கு